ஈரோடு மாவட்டம் பாத்தீங்கன்னா மேற்குத் தொடர்ச்சி மலையில இருக்கு ஸோ இங்க சத்திய மங்களம் ஃபாரஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு டைகர் ரிஸர்வ்டு ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்ட சுத்தியும் பாத்தீங்கன்னா சில கிராமங்கள் இருக்கு அந்த கிராமத்துல மக்கள் தெரியாம ஃபாரஸ்ட்டுக்கு தீ வச்சிறாங்க இப்போ அத வந்து பாதுகாக்கும் விதமா நம்ம டைகர் ரிஸர்வ்டு ஃபாரஸ்ட்டோட எஸ்டிஎஃப் டைகர் ஃபோர்ஸ் டீம் வந்து அலார்ட்டாக வேலை செஞ்சு மரங்கள் நிறையா நடுறாங்க அதுக்கான உதவிகளையும் செய்றாங்க இதுனால அந்த ஏரியா நல்ல இயற்கை வளத்தோட இருக்கு